கோபாலுன்னு ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு எங்கூரில் அவர் எப்படி சொல்கிறதுன்னா அவர் ரொம்ப பெரிய மனிஷரு அவர் அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது அவர் தான் இந்த ஊருக்கு நல்லது நிறைய செய்வாருன்னு எங்கள் அப்பா சொல்லிருக்காரு ஒரு நாள் யாரோ ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னார் பசங்க போயிட்டு அந்த தாத்தாவாண்ட சொல்லி எங்கள் அப்பா சொன்ன கதை தான் இது அவர் என்ன பண்ணிணாரு போயிட்டு முதல்ல முதல் உதவி பண்ணாரு அவரோட வாயவெச்சே அந்த பாம்பு கடித்த இடத்துல அந்த ரத்தத்த உறிஞ்சி கீழே துப்பி அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் போகாத மாதிரி கயிறு வச்சி கட்டி நிறைய முதல் உதவி பண்ணிணாரு அவருக்கும் தெரிஞ்சிச்சி நம்ம முதல் உதவிலாம் பண்ணியாச்சி இருந்தாலும் நம்ம மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சரி இவங்க போயிட்டாங்க அவங்க பெற்றோர்கள் கூட முன் வரல ஆனால் இவர் இட்டு கூட்டிகிட்டு போனாரு ஏன்னா அவங்க பெற்றோர்கள் ரொம்ப பயந்தாங்க அய்யயோ நம்ம பையன் இறந்துருவானோ அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரே ஒரு பையன் மட்டுந்தான் அவன் வேற யாரும் இல்லை என்னோட ஒரு நாலு வருடம் பெரியவன் எங்க ஊரில் அவரு பெயரு சுந்தர் அந்த தாத்தா பெயரு வந்து கோபால் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கோபால் தாத்தா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாராம் ஹாஸ்ப்பிடலுக்கு ஹாஸ்ப்பிடலுக்கு போன உடனே அவங்க கேட்ட ஒரே கேள்வி நீங்கள் யாரு என்னனு அவர் உடனே எதுவும் சொல்லல நான் இவன் தாத்தா அப்டின்னு சொல்லிடாரு சரி முதல்ல எடுத்த வோன்னே மொத்த உதவி செஞ்சிட்டாங்க முதல் உதவி செஞ்சிட்டு காலில் கட்டு போட்டு ஊசிலாம் போட்டு மறுபடி வீட்டுக்கு அனுப்பிசாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா உடனே இந்த தாத்தாவை எல்லோரும் திட்டுறாங்க யாரை கேட்டுட்டு நீ அங்கே இட்டுனு போயிருந்த அவனுக்கு இப்போ நீ கீழே கீழே போட்டு எதுனா ஆகிருந்துச்சின்னா உனக்கு என்ன ஆனால் அவரோட நல்ல மனசு ஒரு சிலருக்கு மட்டுந்தான் புரிஞ்சிச்சி அதுவும் அந்த பெற்றோர்கள் மட்டுந்தான் அவரை திட்டினதே வேற யாரும் திட்டவே இல்லை ரொம்ப மனசு உடைஞ்சி போனவர் உட்காந்தாரு அவருடைய நண்பர்கள் சில பேரு இருப்பாங்கள்ல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லது செய்யலாம்ல நீ நம்மகிட்ட போடுறவங்க பேசுகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இவருக்கு மூடு கொஞ்சம் நல்லா ஆகுது மறுபடி ஒரு வேலை செய்ய ஆரமிக்கிறாரு இவர் ஊருக்காக நிறைய மருத்துவ திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவர் கிட்ட எதுனா பேசுகிறதுன்னா அது மாரில்லா விஷயமும் பண்ணுவாரு இவர் இப்படிப்பட்ட மனுஷன கடைசியில் ஒரு சூழ்ச்சியால் தான் சாகடிச்சாங்க அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்த கலந்து அவரை சாகடிச்சாங்க பெரிய தலைவர் அல்லது மன்னர்கள்ன்னு நீங்கள் கேள்வியில் கேட்டு இருக்கீங்க ஆனால் அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய தலைவர்களாக இல்லை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இவரு பெரிய தலைவர் தான் எங்களுக்கு மன்னர் தான் இவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சது நாங்கள் எங்கள் காலகட்டத்தில் ரொம்ப மிஸ் பண்ணிணோம் அவர் மாரி ஆளு இன்னும் உயிரோட இருக்கணும் அப்போ தான் இந்த நாடு நல்லா முன்னேறும் எங்கள் ஊரில் இது போன்ற நிறைய தலைவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்கள் ஆனால் எல்லாரோடையும் பெஸ்ட்டு இந்த கோபால் தாத்தா தான் நீங்கள் சொல்லாட்டி சொல்லலன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச பெரிய தலைவர் இவர் மட்டுந்தான்